சார் நான் உங்கள் கார் புக் பண்ணணும் இப்போ வந்து திருத்துறைப்பூண்டியிலேருந்து இது நாகூருக்கு போகணும் ஃபேம்லியோடு ஒரு எட்டு ஆ பத்து பேர் இருக்கோம் கார் புக் பண்ணுறதுக்கு டேட்டு வந்து நாலு ப்ளஸ் ஃபோர் ஃபோர் டூ ம் மார்னிங் சார் ம் ஓகே சார் கால் பண்ணுறோம் சார் கிளப்பும் போது

ஓ ஓ அப்படிங்களா கார்லேன்னா எவ்வளோ சார் வரும் ஆ ஆமாம் சார் நாகூர் தர்ஹா

ம் ஓகே சார் எவ்வளோ சார் வரும் சிக்ஸ் தௌசட்ணா நாங்கள் வந்து கொஞ்சம் புக் பண்